ஹலோ சார் நான் ப்ளம்பருங்களா சார் என்னோட வீட்டில் கொஞ்சம் ரிப்பேரிங் ஒர்க்கு இருக்குது சார் நீங்கள் வர முடியுங்களா கொஞ்சம் வந்து பார்த்து சொ ச செஞ்சு தர முடியுங்களா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு டேப் போட்டிருந்தோம் சார் பாத்ரூமில் அது வெளியில் கிட்ச்சனில் எல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் போட்டு ரொம்ப இரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆக்கிடுச்சி அதெல்லாம் டேப்பெல்லாம் கொஞ்சம் அடச்சு தண்ணீலாம் ரொம்ப கம்மியாக வருது அதெல்லாம் எடுத்துட்டு புது டேப்பு போடணும் பைப்பு வந்து முன்னாடி பிவிசியில் போட்டிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ குவாலிட்டியாக இல்லை ஏன்னா செய்யணுன்னால் அது வந்து எடுத்துட்டு ஃபுல்லாக பிவிசியில் போட்டுரணும் நல்லா குவாலிட்டியான பைப்பாக போடணும் சார் செஞ்சுத் தர முடியுங்களா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பீங்க ஆமாம் சார் யூபிசியில் போட்டால் தான் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே பிவிசியில் போட்டு தான் வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் யூ எனக்கு யூபிசியில் ஒன் இன்ச்சில் பைப்பு வேணும் சார் ஒன் இன்ச் பைப் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒன் இன்ச்சு தான் பிவிசியும் போட்டிருந்தது ஸோ அந்த இ பிவிசி எடுத்துவிட்டு அப்படியே யூபிசியில் போட்டுத் தரணும் எனக்கு புதுசாக ஒரு நாலஞ்சு டேப் போடணும் ஒரு இடத்துல போடணும் சார் ஒரு அடிக்கு நூறு ரூபா கேட்குறீங்களா சார் கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி கேட்க முடியுமா சார் வாங்கிக்க முடியுமா சரி சரிங்க சார் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்புறம் புதுசாக ஒரு நாலஞ்சு டேப் போடணும் சார் அதுக்கு எவ்வளோ சார் அமௌண்ட் ஆகும் சரிங்க சரிங்க சார் இப்போ எத்தனை நாளில் சார் முடிச்சு கொடுப்பீங்க சரிங்க சார் எனக்கு ஒரே நாளில் தான் சார் முடிச்சு கொடுத்தாகணும் ஏன்னா நான் வந்து இப்போ பைப்பு மாற்றும்பொழுது அந்த இதை அந்த வீட்டில் இருக்க ஜாமானெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும் பாத்ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் எனக்கு ஒரு மூணு நாலு பேரு கூப்பிட்டு வந்துடுங்க வரும்பொழுது எனக்கு ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் மாற்றிக் குடுத்துடுங்க ஒரு நாலஞ்சு இடத்துல புது டேப் போட்டுக் குடுத்துடுங்க கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாங்கள் ஒரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்